நாட்டில் உள்ள மருத்துவமனை மற்றும் மருத்துவ சேவை இப்பொழுது இப்பொழுது வந்து பெரிதும் வ வளரப்பட்டு பொது மக்களுக்கு நிறைய பலன்களை அளித்து வருகின்றது குறிப்பாக இந்த கொரோ கொரோனா டைமு கொரோனா ட டைம்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ எனக்கு இது ரொம்ப அப்ரிஸியேட் பண்ணுறேன் அதுக்கப்பறம் வந்து முன்னாடி வந்து ஜஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லுன்னா எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இப்போ வந்து எல்லாம் சரி கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலே போகலாம் ஏன்னா அந்த இடத்துட்ட வந்து இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து முக்காவாசி பேர் கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் தான் போய்ட்டுருக்காங்க அப்புறமேட்டு வந்து எங்கள் சைடில் வந்து நைட்லையும் கொஞ்சம் டாக்ட்டர்ஸு இருந்து ட்யூட்டி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது தான் எங்கள் சைட்டில